நான் லாஸ்ட் வீக் வந்து ஸ்விக்கியில் வந்து ஒரு நாலு பேருக்கு சிக்கன் பிரியாணி ஆடர் பண்ணியிருந்தேன் லன்ச்க்கு அதுக்கு அப்புறம் அந்த லன்ச்க்கு வந்து பார்த்தோம்ன்னா ஸ்விக்கி வந்து டெலிவரி பண்ணிணாங்க டெலிவரி பண்ணிவிட்டு ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் கூப்பன் அண்ட் சாப்பாடும் கொடுத்துட்டு அது ஃப்ரீயாக கூப்பன் வந்திருந்துது அந்த கூப்பன் வந்து பார்த்தோம்னா நான் ஸ்விக்கி ஆப்க்குள்ளே வந்து செட்டிங்ஸில் போய் தேர்ட் பார்ட்டி தேர்ட் பார்ட்டி கூப்பனில் போய் செக் பண்ணும்போது எனக்கு கூப்பன் கோட் வந்திருந்துது அந்த கூப்பன் கோடை நான் போடும் போது அதுக்கு அதுக்கு ஏற்ற ரிவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது மூலயமா வந்து எனக்கு ஒரு கப் வந்து காஃபி வந்து ஃப்ரீயாக கிடச்சிது